ஹலோ ஆ ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமா சார் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் ஆ சூப்பர் சார் பண்ணிடலாம் சொல்லுங்கள் ஆ ஓகே சார் எத்தனை கேஜி வேணும் என்ன ஃப்ளேவர் சார் வேணும் ஆ அவைலபிளாக வெண்ணிலா ஐஸ்க்ரீம் பட்டர்ஸ்காட்ச்சி ஹனி இதெல்லாமே இருக்குது சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் ஆ ஓகே சார் பண்ணிடலாம் சார் டேர்ம் எப்படி சார் வேணும் ஆ பண்ணிடலாம் சார் ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணுறிங்களா சார் ஆ ஓகே சார் பண்ணுங்க இதே நம்பர்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எப்போ சார் கேக் வேணும் ஆ ஓகே சார் ஈவினிங் வேணுமா மார்னிங் வேணுமா சார் ஆ ஹோம் டெலிவரி பண்ணலாம் சார் சொல்லுங்க அட்ரஸ் எனக்கு அப்டேயே வாட்ஸ்அப் பண்ணியிருங்க ஆ ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் பையனுக்கு பேர்டேக்கு என்ன பேர் கேக்கில் எழுதுவது பேர் ஆ ஓகே சார் எழுதிடலாம் சார் ஸ்ப்ரே கூட ஸ்ப்ரே இது க்ளிட்டர் ஏதாச்சும் வேணுமா சார் கேண்டில் ஆ ஓகே சார் ஆ ஆமாம் சார் ஆ ஆமாம் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ சொல்லுங்க சார் வேறு கேக் ஏதாச்சும் வேணுமா சார் ஆ ஓகே சார்